விளையாட்டு வந்து ரொம்ப நம்ம வந்து வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு தொழில்னால் அது விளையாட்டு தான் விளையாட்டு வந்து வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு வேலையாகவே எப்படி கொண்டாந்தாங்கன்னால் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அந்த ப்ளேயர்சை வந்து அவங்கள அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ஒரு விளையாட்டை விளையாடுறதுனால தான் அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒவ்வொரு நேஷ்னல்லேயும் ஒவ்வொரு வேர்ல்டுலேயும் இந்த மாதிரி நடக்கிறதுனால அந்தந்த ப்ளேயர்ஸ்ஸுக்கான விளையாட்டை வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாக அந்த ப்ளேயர்ஸ்க்கு அந்த விளையாட்டு தான் வாழ்க்கைன்னு ஆனதுனால் அந்த விளையாட்டையே வந்து ஒரு வே வே வேலையாகவும் ஒரு வியாபாரமாகவும் ஆக்கியிருக்காங்க அது வந்து இளைஞர்கள் மத்தியில் நம்ம வந்து திறமை இருந்தால் போதும் அது வந்து நம்மள நம்ம வந்து திறமை நமக்கு வந்து அந்த விளையாடுற திறமை இருந்தால் போதும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த தாக்கத்தை உண்டாக்கியிருக்காங்க அதனாடி இளைஞர்கள் வந்து இப்போ கூடுதலான வந்து ஒரு ஒரு சப்போர்ட் மாதிரி கிடச்சிருக்கு அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்